நான் வரைஞ்சதுல பெருமைப்படக்கூடிய ஓவியம் அப்படின்னா நான் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது என் குழந்தை எப்படி இருக்கும்ன்றதை கற்பனை பண்ணி நான் கையில் மருதாணி மூலமாக வரைஞ்சுகிட்டேன் அது எனக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு ஓவியம் தான் அது என்னோடய வீட்லியும் குடும்பத்திலியும் என்னோடய நண்பர்களுமே வந்து என்னை ரொம்ப பாராட்டுவாங்க ரொம்ப நல்லா வரைகிற ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்படி சொல்லி பாராட்டுவாங்க எனக்கு ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு அவ்வளோ அதில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கும் அதனால் நான் நல்லா வரைவேன் எனக்கு அதுதான் அந்த ஒரு ஓவியம் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு ஓவியமாக இருந்தது அதுக்கு முன்னாடியும் நான் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன் அதுக்கு அப்புறமும் வரைஞ்சுகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரொம்ப பெருமையாக எனக்கு ஃபீல் ஆச்சு